சொந்த தோட்டம் இல்லைங்க குத்தகைதான் பார்க்குறேன் அதில் வந்து எங்கள் பையன் வந்து ஏதோ ஒரு ஒரு செலவுக் குச்சி கிழங்கு வச்சுருக்குறேன் இப்போ முத்து சோளம் அந்த எள் ஒரு ஒரு குண்டு போட்டு இருக்கிறோங்க அப்புறோம் தென்னைமரம் ஒரு பத்து இருபது மரம் இரு வச்சுருக்குறேனுங்க அப்புறோம் முத்து சோளம் போட்டு இன்னும் அறுக்கல்லைங்க அறுப்பு இல்லைங்க இப்போ தோட்டத்தில் ரெண்டு பக்கம் தோட்டம் குத்தகைக்குத்தான் பார்க்குறேங்க பார்த்து எல்லா எள் போட்டு நல்லா தண்ணி காட்டிடேனுங்க எங்க பொம்பளைக்கு அதைவிட பொம்பளைக்கு தோட்டம் மேல் பிரியம் அதுக்கு பொம்பளை வந்து ப போன ஒரு வருஷம் எள் போட்டாள் குச்சி கிழங்கு போட்டுச்சு முத்து சோளம் போட்டுச்சு அப்புறோம் சோளம் இந்த காட்டு சோளம் இது மாட்டுக்கு வேணுமேன்னு சொல்லி ம போ போட்டு அதுக்கு ஒரு அஞ்சாறு வண்டி ஆச்சி அறுத்து வெச்சோங்க அப்புறோம் மாடு ஒரு ரெண்டு மாடு வே ரெண்டு மாடு கன்றுக்குட்டி ரெண்டு கன்றுக்குட்டி இருந்ததுங்க அது கன்றுக்குட்டி வித்தாச்சு ரெண்டு மாடு பால் பீய்ச்சி பையன்தான் பால் பீய்ச்சிறாப்புல எங்களால முடி ப இப்போதான் போன வருஷம் எங்க பொம்பளைக்கு மாடு மே மிரண்டதுன்னு சொல்லி முடுக்கு போய் கீழே விழுந்து இடுப்பு போயிட்சு எங்கள் பொம்பளைக்கு அதுலேருந்து தோட்டம் வேண்டாம் பையனை பார்த்துக்க சொல்லி பையன் விட்டுவிட்டாப்புல இப்போ பையன்தான் ரெண்டு பக்கம் தோட்டம் பார்த்துக்கிட்டு கஷ்டப்படுறான் எங்கள் பொம்பளை இப்போது முடியாதுன்னு சொல்லி எட்டைங்கோயிலுக்கு வாசல்கூட்ட போகிறா அப்புறம் நானே எந்த வேலைக்கும் தோட்டத்துக்கெலாம் போகிறதில்லைங்க அப்புறோம் நான் இப்போது போறதில்ல அப்புறோம் நான் இந்த க இப்போ போன வருஷம்தாங்க தண்ணிக்கி போலாம்னு சொல்லி வண்டி எடுத்தேன் வண்டி எடுத்து தண்ணி பெ பெட்ரோலு ஆயிடுச்சேன்னு சொல்லி நிறுத்திவிட்டு உக்காந்திருந்தேன் எங்கள் ம மருமவள் தண்ணிக்கு போய் போயிட்டு வரபோது சரி நம்ப போகலாம் எவ்வளோ நேரம் காத்திருக்குறதுன்னு சொல்லி நான் வண்டியில் ஏறினேன் அப்படியே கீழே உழுந்துட்டு மயக்கம் வந்து கீழே உழுந்து அதில் கொஞ்சம் காலில் அடிப்பட்டு நடக்கமுடியலைங்க அதே அதேமாதிரி இப்போ போகிற பக்கமெல்லாம் எனக்கு இப்படித்தான் வ ஆபத்து வருதுங்க அப்புறோம் திரும்பி போ போன பிறகு இப்போ ஒரு ஒரு வருஷமா நான் இந்த வியாவாரத்துக்கு போறதே நிறுத்தியாச்சு